ஹலோ குட் மார்னிங் மேம் ஆ மேம் நான் இங்கே லைப்ரரிக்கு புதுசு இங்கே இங்கே படிக்கலாம்னு வந்துருந்தேன் எனக்கு ஸ்டோரி புக்ஸ்னா இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸ்டோரி புக் ரேக் தேடுகிறேன் கொஞ்ச நேரமாக கிடைக்கல எங்கே இருக்குது ஆ ஓகே மேம் மேம் தெனாலிராமன் புக்ஸ்லாம் இருக்குமா ஓகே மேம் தேங்க் யூ மேம் மேம் அப்புறம் இங்கே எவ்வளோ நேரம் ஓப்பனிங் லைப்ரரி நாங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து ரீட் பண்ணலாம் ஓகே மேம் வீட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் படிக்கணும் அப்படின்னா ம் ஓகே மேம் மேம் அந்த ரிட்டன் பண்ணலனா ஏதாவது ஃபைன் அதெலாம் இருக்குமா ஓ ஓகே மேம் ஓகே மேம் இப்போ எனக்கு அதுதான் எனக்கு இந்த புக்கு பிடிச்சுருச்சு நான் ஏதாவது சம்திங் ஒரு புக்கு படிக்கிறேன் அது எனக்கு பிடிச்சுச்சுன்னா நானு வீட்டுக்கு பை பண்ணிட்டு போகலாமா ம் ஓகே மேம் இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து உட்காந்து படிக்கலாம்ல அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லேல்ல மேம் ம் ஓகே மேம் ஓகே மேம் நான் இப்போ இந்த புக்கு ஓ ஓ ஓகே மேம் மெடிக்கல் சைடு இதுமாதிரி எல்லாமே கிடைக்குமா மேம் இல்லை ஒன்லி காமிக்ஸா ம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் இப்போ எதனா புக்கு படிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்துதுன்னா நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன் மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்